சொந்த ஊரு அஞ்சலம்ங்க அஞ்சலத்தில் ஒரு குலதெய்வம் கோவில் நூறு வருஷமாக அழிஞ்சு போச்சுங்க அது அழிஞ்சு போனதுக்கப்றம் நான் சென்னையில் இருந்து ஊருக்கு சொந்த ஊருக்கு இது வந்தேன் பார்த்தா கோவில் அழிஞ்சு போச்சு கோவிலுக்கு விளக்கு போட போகும் போது கோவில் வந்தோனே கோவில கட்டும் கோவில கட்டணும்னு அபிப்ராயம் வந்து கட்ட ஆரம்மிச்சங்க சொந்த ஊரில் கோவில கட்டி இன்னைக்கி நல்லபடியா கோவில நல்லா கவனிச்சு ஒரு இப்போ இருபது முப்பது வருஷமாக ஆச்சுங்க கோவில் கட்டி கோவில் ரொம்ப சிரமப்பட்டு எங்கள் சொந்த ஊரில் பிடிச்சது கோவில் மட்டும்தாங்க கோவில் பக்கத்தில் பெரிய கோவில் இருக்குதுங்க தலமயிலில் இருக்குது எங்கள் கோவிலு பெருமாள் கோவில் இருக்குது எங்கள் சாமி இருக்கு எங்கள் சாமி எனக்கு ரொம்ப தெய்வ பக்தி எனக்கு உண்டுங்க கோவில வந்து கட்டணும்னு சொந்த உழைப்பில் சொந்தக்காரங்கட்டலாம் அதுக்குள்ள டொனேஷன் வாங்கி கோவில கட்டி நல்லபடியாக கோவில பாதுகாத்து நல்லா வச்சிருக்கிறங்க எனக்கு பிடிச்சது சாமி கும்பிடுறது மட்டும்தான் எனக்கு பிடிக்குங்க தெய்வத்துக்கு செய்யணும்னா செவ்வாய் வெள்ளிக்கெழமை செய்யணுமா செய்வேன் நடந்து கூட போய்டுவங்க போய் கோவிலுக்கு விளக்கு போடுவேன் பூஜை போடுவேன் எல்லாம் பொங்கல் வக்கணும் என்ன வைக்கணும் எல்லாம் செஞ்சு கோவிலுக்கு மட்டும்தாங்க எனக்கு பிடிச்சது சாமி மட்டும் தெய்வம் மட்டும்தாங்க